இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று பதினாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு